எங்கள் ஊர்லெலாம் கை கால் முறிஞ்சுக்கிச்சுன்னா கிராமத்திலே வந்து வைத்தியம் பார்த்துப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னா கை கால் முடிஞ்சுருக்கு அப்படின்னா முதல்ல அவங்களை கையை தொட்டு பார்ப்பாங்க தொட்டு பார்த்துட்டு ஏதாவது ரத்தம் கட்டிருக்கான்னு பார்ப்பாங்க ரத்தங்க ஹாஸ்பிட்டல்க்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க முதல்ல கை கால் பிடிச்சு பார்த்துட்டு ரத்தம் ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க அப்புறம் பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயே கிடைக்கிற ஒரு சில மூலிகைகலாம் அது பறிச்சுட்டு வந்து அதை காயை வச்சு அத பவுடர் பண்ணி அப்புறம் அதுகூட வந்து முட்டை நாட்டுக்கோழி முட்டைய அது வந்து வாங்கி அதனோடய சேர்த்து அது ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து எங் எங்கே முறிஞ்சுருக்கோ கை கால் முறிஞ்சுருக்கோ அதில் வந்து அதை அப்லே பண்ணி ஒரு பத்து நாள் இருபது நாள் அந்த ஒரு மாவு கட்டு மாதிரி போட்டு டைட்டாக கட்டி ஒரு பத்து நாள் இருபது நாள் வச்சுருப்பாங்க வச்சுருந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்ப்பிட்டல்க்குலாம் கூட்டுலாம் போக மாட்டாங்க ஒரு பத்து இருபது நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த கட்டை பிரித்து பிரிச்சுட்டு கை கால் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க கை கால் நல்லாயிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் வந்து செக்கில் நாட்டு ஆட்டின வந்து நல்லெண்ணய் அந்த நல்லெண்ணெயை வச்சு அந்த கை கால் எல்லா எங்கே அடிபட்டு இருந்ததோ அந்த கை கால்லாம் வந்து உருவி ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணுவாங்கள் அப்படி பண்ணுறதுனால வந்து சீக்கிரமாக குணமாகுன்னு சொல்லுவாங்க அதனால் எங்கள் ஊர்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை கால் முறிவுக்கு வந்து இப்படி தான் இயற்கையாகவே வந்து வைத்தியம் பண்ணுவாங்கள்